நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருச்சி விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கன்னியாகுமாரி விருதுநகர் சேலம் திண்டுக்கல் நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் வேலூர் திருவாரூர் தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர்